கொஞ்சம் டேஸ் முன்னாடி நான் மட்டன் கறி மசாலா செஞ்சேன் அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சதுனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சரி எப்படி பண்ணிணாலும் டிஃப்ரெண்டாக இருக்கணும்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அது பே லீஃப் சேர்த்தேன் பே லீஃப் கியூமின் சீட்ஸ் அப்புறம் அது ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு வருமே லைக் ஏலக்காய் பட்டை லவங்கம் அந்த மாதிரி அது ஒரு ஸ்டார் போட்ட மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக இருந்தது அது போட்டால் டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சி அதுவும் போட்டேன் நல்லா இருந்தது பட்டு கீ கொஞ்சம்தான் போட்டேன் இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கணும் கீ பட்டரெல்லாம் சேர்த்து போட்டதுனால் சமைத்ததுனால செம டேஸ்ட்டியாக வந்தது எல்லாேருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் டீ போட்டால் அதில் ஏலக்காய் போட்டால் தான் எங்கள் வீட்டில் எல்லாேரும் குடிப்பாங்க அது டிஃப்ரெண்டான பொருள் ஏலக்காய் எப்போவுமே எல்லாத்துலேயும் சேர்த்துனாலும் பட் டீயில் அது சேர்த்தா மட்டும்தான் எங்கள் வீட்டில் குடிப்பாங்க ஏதாச்சு கெஸ்ட்டு வந்தாலும் அவங்களுக்கும் டீயில் ஏலக்காய் போட்டு சுக்கு போட்டு சுக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுப்போம் பே லீஃப்புகிறது எங்கள் வீட்டில் அது புதுசு தான் எப்பவும் யூஸ் பண்ண மாட்டோம் எப்பேயாச்சும் ரேர்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார் போட்டது வந்து ஸ்டார் போட்ட அதை டிஃப்ரெண்ட்டிங் வந்து இப்போ எப்பேயாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம் அதை அதே வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது அதை யூஸ் பண்ணதுனால் நல்லா டேஸ்ட்டாகவும் ஃபுட் வந்தது ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் திங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன்